எங்கள் பெரிய பையனுக்கு திருமணம் நடத்தினோம் அதை வந்து ஒரு ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வச்சிருந்து பெருசாக ப்ரேம் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அவன் இங்கே இல்லை அவன் வந்து சென்னையில் இருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதுலாம் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும் நம்ம ஒரு நீண்ட நாளாக ஒரு குழந்த இருந்து அவனை வளர்த்து ஒரு வேலை வாய்ப்புக்கெலாம் அனுப்பி அவன் பெரிய அளவில் அவனுக்கு ஒரு பொ அவனுக்கு ஈக்குவலாக படித்த பொண்ணாக ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு கண்ணுக்கழகாக நம்ம உறவினர்லாம் கூப்பிட்டு சுற்றுப்புற நண்பர்லாம் அழத்துட்டு வந்து ஒரு சந்தோசமான விழா எடுத்து அதெல்லாம் அந்த இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்தோனே அந்த நினைவுகள்லாம் அப்படியே வரும் என்னென்னா நம்ம அவனை வளர்த்து எந்தெந்தலாம் ஆளாக்கி அவனும் ஒரு நல்ல நிலைல இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி அதே மாதிரி எல்லோரும் கொஞ்சம் எல்லார் வீட்லேயும் அதை மாதிரி ஒழுங்கா பசங்கலாம் வந்து கொஞ்சம் நல்லா தாய் தகப்பனை பார்த்துக்க அவனை அப்பா அம்மாவும் நல்லா சிறப்பாக பார்த்துக்குறான் அதான் மெயின்னு வந்து அப்பா அம்மா கூட ஒரு தங்கச்சி இருக்குது தங்கச்சியையும் வந்து அன்பளிப்பாக இருப்பான் அப்படி பார்க்கும் போது இந்த ஃபோட்டோ காமிச்சோனே அவனுடைய அப்படியே அவன் வாழ்வியலாக வந்து நமக்கு வந்து புரிஞ்சிடும்